எங்கள் கிராமம் சிவகங்கை மாவட்டத்துடைய ஒரு கடைக்கோடி பகுதி இங்கே வந்து வெள்ளாமை உண்டு விவசாயம் மானாவரிப் பயிர் போடுறதுண்டு குறுவைப் பயிர் போடுறதுண்டு நெல் அப்புறம் கரும்பு இதாட்டம் சின்ன சின்ன செடி வகைகள் தோட்டக்கலை செடிகளும் இங்கே வளர்றது உண்டு ஆனால் பெரிய பயிர் இந்த தண்ணி அதிகமாக குடிக்கிற பயிர் இந்த கரும்ப தாண்டி இந்த கடலை அதெல்லாம் இங்கே வந்து அந்த கரிசல் பூமி கிடையாது இது இது ஒரு களிமண்ணும் அப்புறம் வந்து சரள மண்ணும் சேர்ந்த ஒரு பகுதி அதனால் விவசாயம் ஒரு கணிசமான தொழில் இங்கே அடுத்து மிக முக்கியமான தொழில்னா இந்த கடற்கரை ஓரத்தில் மீன்பிடி தொழில் நிறையா இறால் பண்ணை அந்த சங்கு நண்டு உற்பத்தி ஏற்றுமதி பண்ணை எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியாகும் இங்கேர்ந்து எல்லாமே வந்து சதை பகுதியை மட்டும் எடுத்து அதை வந்து இந்த டின்னில் அடைச்சு ஏற்றுமதி தான் நடக்கும் அந்த சங்கு பவளம் அந்த கடல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் உப்பளம் இதெல்லாமே வந்து அந்த ஓரத்தில் நடக்குது அதை வந்து முக்கியமான தொழில்ன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து தொழில் நடக்குது இந்த தொழில்கள்லாம் நடக்குது அங்கிங்க ஒரு சில இடங்களில் நெசவு தொழில் நடக்குது ஏன்னா கீழே வந்து விருதுநகர் மாவட்டத்துடைய எல்லை வர்றப்போ அந்த கைத்தறி நெசவு தொழில்ங்கிறது நடக்குது மிக முக்கியமான தொழில் அப்படின்னா இங்கே வந்து எல்லாரும் வந்து குறஞ்சது ஒரு கடை வச்சிருப்பாங்க அதாவது வந்து வந்து எப்படி சொல்லுறது பட்றையாக இருக்கலாம் கொழுத்து பட்டற கண்டிப்பாக இதை வச்சிருப்பாங்க ஏன்னா இங்கே பக்கத்தில் நிறையா உருக்கு ஆலையெல்லாம் இருக்கு சிவகாசி உடைய பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுலலாம் அந்த பட்டாசு தொழிற்சாலை குடிசை தொழில்லாம் நடக்கும் இங்கே நிறையா குடிசை தொழில்கள் இருக்கு கைமுறுக்கு கடலைமிட்டாயி அச்சுமுறுக்கு பொரிஉருண்டை இந்தமாதிரி தின்பண்டங்கள் தயாராகக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய குடிசை தொழில்கள் இங்கே ரொம்ப ரொம்ப நிறையா இந்த மாவட்டத்தில் எங்கள் வ கிராமத்துலையும் அப்டி தான் நிறையா மகளிர் சுயஉதவிக் குழு வச்சிக்கிட்டு அந்த மகளிர்லாம் ஒன்னாக சேர்ந்து அந்த பட்டு ஜரிகை செஞ்சுக் கொடுப்பாங்க கைவினைப் பொருட்கள் நிறையா செய்வாங்க கூடை பின்னுவாங்க அது இந்த வந்து நைலான் கூடையும் செய்வாங்க நூல் கூடையும் செய்வாங்க ஓலக் கூடையும் செய்வாங்க அந்த அன்னக்கூட அதையும் செய்வாங்க அவங்க அது ரொம்ப எங்கள் ஊர் கூடைக்குலாம் வந்து மவுஸு அதிகம் இந்த சுற்றுவட்டாரத்தில் வந்து கிராக்கி அதிகம் அது மட்டும் இல்லாமல் இங்க தனியார் பேருந்துகள் நிறையா இந்த பெரும் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவங்க அதாவது நடுத்தர வர்க்கத்துக்கு கொஞ்சம் மேலே பெரு வர்க்கத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்கறவங்க உ உயர் வகுப்பு அவங்க கண்டிப்பாக எதாவது ட்ரான்ஸ்போட் வச்சிருப்பாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா பழனி ஆண்டவர் ட்ரான்ஸ்போட்டு ரதிமீனா ட்ரான்ஸ்போட்டு செல்வி ட்ரான்ஸ்போட்டு எம்கேஜி என்எம்எல் ட்ரான்ஸ்போட்டு அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸு இவங்கெல்லாம் குறிப்பிட்டு சொல்லலாம் இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தொழில்கள் முக்கியமான தொழில்கள் இதெல்லாம்